ஆ ஆமாங்க யாருங்க ரோஷனோடய பேரண்ட்டா ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே ஒன் மினிட் ரோஷன் வந்து அறுபது சதவீதம் மார்க் தான் எடுத்திருக்காங்க நல்லா படிக்கிற பையன் ஏன் இந்த டைம் மட்டும் இந்த மார்க் எடுத்திருக்காங்கன் தெரிஞ்சுக்கலாமா வீட்டில் படிக்கிறானா இல்லையா ஓகே ஓகே ஓகே க்ளாஸ்சில் வரும்போது நல்லா தான் படிக்கிறான் சொல்லிக் கொடுக்கறதுலாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான் ஆனால் லாஸ்ட்டு எக்ஸாமில் மட்டும் ஏன் இந்தமாதிரி மார்க் எடுக்கிறான்னு தெரியல இங்கே ஸ்கூல்லிருக் ஆ இதோ சொல்கிறேங்க இங்கே ஸ்கூலில் இருக்கும்போதுமே விளாட்டு விளாட்டுன்னு தான் இருக்கான் கொஞ்சமாவது படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள் மேக்ஸ்சில் தாங்க ரொம்ப கம்மியாக இருக்கான் மேக்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஆ ஓ ஆ ஸ்பெஷல் கோ கோச்சிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரோஷன் வந்து இப்போது விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதால அவன் வந்து பீட்டி பீரியட் பீட்டி பீரியட்டுக்காக போயிடுறான் ஈவினிங் டைமில் அதனால் இதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் அதுக்கு போகிறான் உங்களோடய பர்மிஷனோடு தானே அவன் போகிறான் உங்கள் கிட்டே நாங்கள் எல்லாமே சைன் வாங்கிட்டு தானே நாங்கள் அனுப்புகிறோம் ஓகே ஆ நெக்ஸ்ட்டு மன்த்து செகேண்ட் வீக்கில் வந்து வைப்போம் ஓகேங்களா ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்கிட்ட கன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மன்த்து எண்டில் வந்து நாங்கள் சொல்வோம் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவனை வந்து வீட்டில் கொஞ்சம் நல்லா படிக்க வைங்க ஆ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்